இந்திய போக்குவரத்து அமைப்புகளில் மிகவும் த சூழ்நிலைகள் மிகவும் மோசமாக உள்ளன ஏனெனில் இன்னும் பழைய வண்டிகளே வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அது ரிப்பேரும் பண்ணுறது இல்லை ஒன்றும் பண்ணுறது இல்லை மெயின்டனன்ஸ் சுத்தமாக சரி இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்புகளில் இருக்குது இதை வந்து சரி செய்யணும் நிச்சயமா வர கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு போக்குவரத்து அமைப்புகள் இருந்தது அப்படின்னா மிகவும் மோசமான நிலைமைக்கு எப்பையுமே ஒரு நாட்டோடய வளர்ச்சி ஒரு பொருளாதார வளர்ச்சிங்கிறது வந்து அந்த போக்குவரத்து விஷயங்களில் பொருத்து தான் வந்து ஒரு நாட்டோடய பொருளாதாரமும் சரி மற்ற விஷயங்களும் சரி மிக முன்னிலையில் வளர்றத்துக்கு உண்டான அமைப்புகள் இந்த போக்குவரத்து வசதிகள் மூலமாக தான் ஏற்படும் மேலும் அப்புறம் இந்த இன்னொன்றும் சொல்லணும் அப்படின்னா அந்த சாலைகள் போக்குவரத்து வரக்கூடிய காலக்கட்டங்களில் இன்னும் மேம்படணும் இப்பொழுது வந்து ஓரளவு ஆ பரவாயில்லை என்று சொல்லலாம் ஆனால் இனிமே அதிகபட்சமான விஷயங்களில் அதிகபட்சமான நகரங்களில் மாநகரங்களில் இது போக்குவரத்து துறையில் வந்து இனிமேல் ஒரு நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தணும் சாலைகள் இன்னும் இன்னுமே மேம்படுத்தணும் மே பொதுவாகவே பராமரிப்பு பணிகள் வண்டிகளில் இல்லாததினால பெரிய அசௌகரியங்களெலாம் மக்களுக்கு ஏற்படுத்த கூடிய அமைப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க ப பராமரிப்பு பணிகளில் நல்லா செஞ்சு நல்ல அமைப்புகள் ஏற்படுத்தணும் அதே போல புதிய பேருந்துகளையும் புதிய ம மின்னணு வா வாகனங்களை இயக்குவதற்கு உண்டான அமைப்புகளையும் நிறைய இந்த விஷயங்களில் முன்னோடியாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் வந்து நம்ம ஏற்படுத்திக்கிட்டால் தான் வருங்காலங்களில் வரக்கூடிய சந்ததிகள் நல்ல ஒரு போக்குவரத்தை உபயோகப்படுத்தி ஒரு நல்ல மேன்மைக்கு வரமுடியும்ன்றதை வந்து நான் இங்கே ஆணிக்கருத்தாக கூற விரும்புகிறேன்